ஹலோ சக்தி கேட்ரிங் சர்விஸுங்களா ஆ ஆமாம் சார் நாங்கள் அம்பல்லிருந்து பேசுகிறோம் சார் ஆமாம் சார் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஆர்டர் பண்ணினோம் சாப்பாடெலாம் ஆமாம் சார் அதில் வந்து கூல் ட்ரிங்ஸ் சேர்க்கணும் சார் நம்மள்ட என்ன கூல் ட்ரிங்ஸ் இருக்குது ஆ ஆ எனக்கு வந்து ஜூஸ் ஆரெஞ்ச் ஜூஸ் கொடுத்துருங்க சார் ஆமாம் ஒரு முந்நூறு பேர் சாப்பிட்ற மாரி எவ்வளோ சார் வரும் அது ஒரு ஜூஸு ஜூஸ்ஸு பதினைச்சி ருபா வருதுங்களா ஆ ஒரு முந்நூறு ஜூஸ் வேணுங்க கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணிக்கலாமா

சரி சார் போட்டுருங்க சார் ஒரு பத்து ருபா போடலாமா ம் பத்து ருபா போட்டுக்கங்க நான் எனக்கு வந்து நாளைக்கி மதியம் பன்னெண்டு மணிக்கு லஞ்சுக்கு சார் அதுக்கு கொடுக்குற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீக்கங்க ஆமாம் சார் ஒரு ஆட்டோலேயே போட்டு கொடுத்துருங்க உங்க சாப்பாடு வர வண்டிலேயே அது அனுப்பிச்சுட்ருங்க ம் போதும் சார் பேமெண்ட்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் சார் உங்களுக்கு ஆமாமாம் முந்நூறு சாப்பாடு சொல்லியிருந்தோம் முந்நூறு ஜூஸ் போட்டுக்கங்க ஆ நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது நீங்களே வந்து ஆள் அமுச்சுவிட்ருங்க சார் உங்க ஆளுங்களே ஆ ஓகே சார் ஓகே சரிங்க ஆ நன்றிங்க நன்றி